விவசாயம் வந்து வானிலை சார்ந்தது வானிலை சார்ந்தது ஏன் சொல்லுறோனா இப்போ வந்து வெயில் காலத்தில் ஒரு பயிர் வைப்போம் மழை காலத்தில் ஒரு பயிர் வைப்போம் பனி பயிறுன்னு சொல்லிவிட்டு பனிக்காலத்தில் ஒரு பயிர் வைப்போம் அதனால வந்து விவசாயம் வந்து வானிலை சார்ந்தது தான் மழை வெயில் பனி குளிர் எல்லாமே வந்து சார்ந்தது தான் விவசாயம் அதில் வந்து ஆபத்து வந்து இப்போ மழை பெய்யுறது வந்து மழை காலத்தில் வந்து வெயில்கால பயிறு வைக்கிறது வெயில் காலத்தில் வந்து மழைகால பயிறு வைக்கிறது அதனால வந்து இப்போ வந்து நல்ல காப்பீடு திட்டத்துக்கு காப்பீடு திட்டம்லாம் வந்துடுச்சு முதல்வர் காப்பீட்டு திட்டம்லாம் எல்லாமே வந்துருச்சு பேரிடு அழுவு வந்து நம்ப வந்து திருப்பியும் கிளைம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மழை காலத்தில் திடீர்னு வந்து வெயில் அடிக்கும் பயிறு வச்சுருப்போம் வெயில் காலத்தில் மழை பேஞ்சு எல்லாமே கருகி போச்சு இல்லை மூழ்கி போச்சுனா கூட அந்த பேரிடர் பேரிடரில் நம்ப வந்து காப்பாற்றிக்கிலாம் அதனால் வந்து விவசாயம் வந்து வானிலை சார்ந்தது தான்